தமிழ்நாட்ல அடையாளமாக முக்கிய இடங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய வரலாற்றத்தலங்கள் இருக்குதுங்க இப்போ ஒரு ஒரு மன்னர்கள் ஆண்ட ஒரு இதை இப்போது மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கர் மஹால் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கற இங்கே இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வரலாற்று தலங்கள் தான் அது அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இந்த கோட்டைன்னு ஒரு இது இடம் இருக்குது அதை எடுத்துக்கலாம் எல்லாமே வரலாற்று முக்கியமான ஒரு இடங்களா கருதப்படுது இப்போ வள்ளுவர் கோட்டம் எடுத்துக்கலாம் வேளாங்கண்ணி செ செம்மொழிபூங்கா அந்தமாதிரி எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுது என்ன தெரிவிக்குது அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ் வாழ்க்கையினுடைய தரத்தையும் அவங்க மேற்கொண்ட ஒரு இதை கட்டுப்பாட்டையும் அதுக்கு அப்புறம் எப்படி வந்து அடுத்த தலைமுறை கொண்டுப்போகணுன்ற விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லிக்கொடுக்குறாங்க இந்த இடத்துக்குலாம் போய் பார்க்குறதுனால நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கமுடியும் அது வந்து ஒரு சுற்றுலா தலமாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொடுக்கக்கூடிய இடமாவும் அது இருக்கும் அதுக்கப்புறம் செம்மொழி பூங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து தமிழ் மொழிக்கு என்ன எவ்வளோ ஒரு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றத அந்த செம்மொழி பூங்கா போயிட்டு பார்த்தோம்ன்னா கண்டிப்பா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய மொழியினுடைய ஒரு ஆழத்தை நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் எந்த அளவு ஒரு பழமையான மொழி நம்மளுடைய மொழி அப்படின்றது அதுக்காக தான் அந்த செம்மொழி பூங்காவை போய் பார்க்க சொல்கிறேன் வேளாங்கண்ணி வந்து ஒரு பழம்பெரும் கோவில் அந்த காலத்தில் வந்து கட்டி வச்சாங்க இப்போ அது வந்து வெறும் கிறிஸ்துவர்கள் மட்டும் போகிறத்துக்காக இல்லை அந்த இடம் வந்து எல்லா விதமான மக்களும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சென்று வழிபடக்கூடிய ஒரு முக்கிய வரலாற்று தலமாக அது நமக்கு இருக்குது